எங்கள் கிராமத்தில் ஒருவருக்கு கைகால் முறிஞ்சால் என்னாகும் அப்படினா அவங்க வந்துட்டு வலியில துடிப்பாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில என்ன சிகிச்சை முறை பார்ப்பாங்க அப்படீனா அதில் வ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெக்கட்டு முட்டுக்கட்டு அப்படினு சொல்லிட்டு ரெண்டு கட்டு போடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெக்கட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பத்துநாள் போடுவாங்க திருப்பியும் அதை வந்துட்டு அவங்கள்ல நம்ம நொடவைத்தியசாலை அங்கே தான் போய் போடணும் அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட திருப்பியும் அவுத்திட்டு திருப்பியும் ஒரு எண்ணெக்கட்டு அப்படினு சொல்லிட்டு போடுவாங்க திருப்பியும் அதை பத்து நாளைக்கு அப்புறம் அவுத்திட்டு அப்போ சரியாயிரும் அப்படியும் சரி ஆகலை அப்படினா முட்டுக்கட்டு அப்படினு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க அதுவும் போட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக பெயின் இருந்து சரியாகல அப்படீனா அப்பதான் வந்துட்டு ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கே வருவாங்க மொத்தமாக ஆனால் சொல்லப்போனால் இந்த எண்ணெக்கட்டு முட்டுக்கட்டு இதிலேயே எங்கள் கிராமத்தில் வந்துட்டு சரி பண்ணிருவாங்க அது வ வலியை ஃபர்ஸ்ட் குறைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெ தருவாங்க அதை தேய்ச்சாலே கொஞ்சம் பாதி வலி ஃபர்ஸ்ட் குறைஞ்சிரும்